எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் ஏன் ஃப்ரெண்ட்டுக்கும் பிரியாணி பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்டு வந்து பிரியாணி எப்படி செய்கிற அப்படின்னு கேட்டாங்க நம்ம இப்போ பிரியாணி செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி எப்படி செய்கிறோம் அப்படின்னா மொத நாளே நம்மளுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் நம்ம கடைக்கு போயிட்டு சிக்கென் பிரியாணிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு சிக்கென் மசாலா தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி புதினா கொத்தமல்லி பட்டை சோம்பு ஏலக்காய் லவங்கம் கிராம்பம் கிராம்பு வாங்கிக்கணும் நெய் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு நெய் வந்து ஒத்துக்காது இருந்தாலும் நான் நெய் ஊற்றுக்குவேன் அதனால் நெய் ஒரு டப்பா வாங்கிக்கிக்கிட்டு பிரியாணி அரிசி பிரியாணி அரிசியில் பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்கும் அதனால் பிரியாணி அரிசி ஒரு கிலோ வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்து இப்போ முத நாள் காலையில் செய்கிறோன்னா நம்ம மறுநாள் ஈவினிங் வந்து வாங்கி வீட்டில் வச்சிக்கணும் மறுபடியும் காலையில் வந்து ஏழுந்ச்சி ஒரு கிலோ சிக்கென் வாங்கிட்டு வந்து அந்த சிக்கென பீஸ் பீஸா பிரியாணிக்கு போடுற மாதிரி ஏன்னா கூத் பிரியாணிக்கு வந்து இப்போ சிக்கென் எப்படி நான் பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுக்கணும் நறுக்கி வச்சிக்கிட்டு அதை கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிக்கணும் ஃபஸ்ட்டு அதை லைட்டாக வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கணும் கொஞ்சம் அந்த சிக்கெனை வந்து மஞ்சத்தூளு உப்பு போட்டு கழுவி நல்லா வச்சிக்கணும் அதுக்கு அப்புறம் ஒரு பாத்தரத்தில் தக்காளி வெங்காயம் அலசி வச்சிக்கணும் அலசி வச்சிக்கிட்டு இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வந்து சின்னதாக பொடிப்பொடியா அரிஞ்சி கழுவி ஒரு பாத்தரத்தில் வச்சிக்கணும் அப்போ தக்காளியும் வெங்காயம் நம்ம க கழுவி ஒரு பாத்தரத்தில் வச்சிருக்கோம் அதை வெங்காயத்தை வந்து சின்னதாக பொடிப்பொடிப்பொடியா அரிஞ்சி வச்சிக்கணும் அதே மாதிரி தக்காளியும் பொடிப்பொடியாக அரிஞ்சி வச்சிக்கணும் அரிஞ்சி வச்சிக்கிட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதை வந்து நறுக்கி வச்சிக்கணும் தனியாக அலசி ஒரு பாத்தரத்தில் வச்சிக்கிட்டு அரிஞ்சி வச்சிக்கிட்டு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து மிக்ஸில் போயி அரைச்சி நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சிக்கணும் அரைச்சிட்டு வந்து வச்சிக்கிட்டு பிரியாணி அரிசியை வந்து எடுத்து வச்சிக்கணும் நம்ம ஒரு எத்தனை இது நம்மளுக்கு இப்போ ஒரு க்ளாஸ் வேணுமா ரெண்டு க்ளாஸ் வேணுமா நம்மளுக்கு தேவையானத அரிசியை வந்து நம்ம எடுத்து வச்சிக்கணும் ஒரு பாத்தரத்தில் இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு அடுப்புக்கிட்ட போய் சிலிண்டரை ஆன் பண்ணி குக்கரை வந்து அடுப்பில் வைக்கிறோம் குக்கரை வச்சிக்கிட்டு குக்கரை வச்சிக்கிட்டு நெய் ஊத்திக்கிறோம் நெய் வேணாம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த பட்டை சோம்பு கிராம்பு லவங்கம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பிறகு இந்த புதினா கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சம் போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறம் இஞ்சி இஞ்சி போட்டு நல்லா வதங்கின பிறகு அந்த இஞ்சி வாடை இல்லாமல் நல்லா வதங்கின பிறகு வெங்காயத்தை போட்டுக்கிறோம் வெங்காயத்தை போட்டு அது கிண்டிக்கிட்டு இருக்கணும் நல்லா அந்த வெங் அந்த சுமெல் வராமல் நல்லா அந்த பொன்நிறமாக வர வரைக்கும் கிண்டிவிட்டுக்கிட்டு இருக்கணும் அடி பிடிக்காம கிண்டிவிட்டுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு கிண்டணும் தக்காளி நல்லா வதங்கணும் அந்த இது இது இல்லாமல் நல்லா தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம அந்த பாத்திரத்தில் சிக்கென எடுத்து வச்சிருக்கோம் கழுவி அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டிவிட்டுக்கிட்டே லைட்டாக உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூளு போட்டு நல்லா கிண்டுவிட்டுக்கிட்டே வச்சிருக்கணும் கிண்டிவிட்டுக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் மூடி போட்டு அந்த சிக்கென் கொஞ்சம் அரைவேக்காடு வேகணும் வெந்தோடனே அரைவேக்காடு வெந்தோடனே நம்ம சிக்கென் மசாலா வாங்கிட்டு வந்துருக்கோம் இல்லையா அந்த சிக்கென் மாசாலா கொஞ்சம் போட்டு மிளகாத்தூளு மிளகாத்தூளு வந்து கொஞ்சம் மிளகாத்தூளு கொஞ்சம் போட்டுக்கணும் மெளகா தூளு வந்து ஒரு கரண்டி இல்லைன்னா ரெண்டு கரண்டி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லித்தூளு போட்டு நல்லா கிண்டிவிட்டு நல்லா அந்த கறியில் அந்த மசாலா படுறா மாதிரி நல்லா கிண்டிவிட்டுக்கிட்டு ஒருக்கா கிண்டிவிட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிவிட்டுக்கிட்டே இருந்துட்டு அடி பிடிக்காமல் கிண்டிவிட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அப்புறம் தண்ணி நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எத்தனை க்ளாஸ் ஒரு க்ளாஸ் ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ப்ளர் தண்ணி ஊத்திக்கணும் அதே மாதிரி நம்ம கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கிட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கானு குடித்து பார்த்துட்டு அரிசியும் அது ஒரு கொதி வந்தோடனே அரிசியை போட்டுறணும் அரிசியும் கழுவி அரிசியை போட்டுட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டு நம்ம வந்து உக்காந்துக்கணும் இப்போ ஒ ஒரு விசிலு ரெண்டு விசிலு இல்லைன்னா மூணு விசிலு மூணு விசிலு இல்லைன்னா ரெண்டு விசிலு வந்தோடனே விசிலு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி உக்காந்துருக்கணும் ரெண்டு விசிலு இல்லைன்னா மூணு விசிலு வந்தோனே சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்திருக்கணும் உட்காந்திருந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் குக்கரை திறந்தோம்னா மேல வந்து புதினா கொத்தமல்லி நல்லா தூவி விட்டோன்னா மணக்க மணக்க நல்லா வாசமான பிரியாணி சுவையான பிரியாணி ரெடி